வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா வந்த உடனே எல்லாேரும் நெருங்கி வரதாக நினச்சிக்கிட்டு விலகி விலகி போய்கிட்ருக்காங்க அவுங்கவங்க வேலையை பார்த்துட்டு அவுங்கவங்க இப்படியே மொபைலேயே எல்லாம் டெக்னாலஜியெல்லாம் வந்த உடனே மொபைலேயே வாழ்ந்துகிட்ருக்காங்க எல்லாம்